ஹலோ சொல்லுங்கப்பா குட் ஈவினிங்ப்பா சொல்லுங்கள் ஆ சொல்லுப்பா இல்லை அதுதான்ப்பா என்ன டிப்பார்ட்மெண்ட்ப்பா நீங்கள் சொல்லுங்கள் ம் ஓகேப்பா என்ன இஷ்யூப்பா ஏன்ப்பா இப்படி மிஸ் பண்ணுறீங்க இவ்வளோ கா இவ்வளோ கான்ஷியஸே இல்லாமல் இருக்கீங்க நாளைக்கு வேறு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு இப்படி பண்ணால் எப்படி

ஓகேப்பா நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் வந்துட்டு நேராக ஆஃபீஸில் போய்விட்டு ஆஃபீஸ் மேம் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஒரு அப்ளிகேஷனை வாங்குங்க அதில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு லெட்ரு எழுதுங்க இந்தமாதிரி வந்து ஃப்ரம் போட்டு உங்கள் நேம்மு உங்கள் என்ன டிப்பார்ட்மெண்ட்டு ஸோ என்ன இயர் அப்படின்னு எழுதிவிட்டு டூவில வந்து டூ த ப்ரின்ஸ்பல் போட்டு இந்த காலேஜ் நேம் போட்டு என்ன பண்ணுங்கன்னா சப்பில வந்து இந்த மாதிரி ஏன் ஐடி கார்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு எழுதுங்க ஸோ அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து வேறு ஏதாவது ஆரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி என்ன பண்ணுங்கள் ஆஃபீஸ் மேம்கிட்ட சைன் வாங்குங்க சைன் வாங்கிகிட்டு என்ன பண்ணுங்கள் அவங்க ஒரு ஷீட் தருவாங்க அந்த ஷீட்டில வந்து உங்களோட ஃபோட்டோ உங்களோட நேம்மு உங்களோட என்ன டிப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இயர்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஏங்கிட்ட வாங்க நான் சைன் போட்டுத்தரேன் இல்லைப்பா இந்தமாரி கேர்லஸாக இருக்காதீங்க இப்போ இந்தமாரி லாஸ்ட் டைம்ல இந்தமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு வேறு எதாவது வந்து ஃப்ளையிங் ஸ்குவாடு யாராவது வராங்க அப்படின்னா எல்லாரும் ஹால் டிக்கெட் வைக்கும்போது நீங்கள் மட்டும் ஷீட்டில இருக்கும்போது எதாவது வந்து கேட்பாங்க எதாவது நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால் ஏன் இவங்களை அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வரும் ஸோ இத்தமாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது கான்ஷியஸாக அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து செமஸ்டருக்கு வந்து எந்த வித பிராபலமும் இல்லாமல் வந்து எழுதிவிட்டு போங்கப்பா புரியிலப்பா என்னப்பா இல்லைப்பா நீங்கள் காலையில் வந்தோன்னே நீங்கள் எழுதி முடிச்சு நீங்கள் வந்து ஏங்கிட்ட சைன் வாங்குன உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ரெடி பண்ணி தந்துவிடுவேன் ஏன்னா நான் உங்களுக்கு வந்து டென்லேந்து ஒன் வரைக்கும் தான் எக்ஸாம் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நைன் தேர்ட்டிக்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட அந்த ஷீட்டில இருக்க அந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஐ மீன் அந்த ஐடி கார்டுக்கான அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்கி நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து முடிச்சிக்கிலாம்ப்பா நீங்கள் ஸ்டெய்ட்டாக செமஸ்டர் எக்ஸாம் ஹாலுக்கு போயிவிட்லாம் இட்ஸ் ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்ணாதீங்கப்பா ஆல் த பெஸ்ட்ப்பா ம் தேங்க் யூப்பா